வணக்கம் நீங்கள் நலமாக இருக்கிறீங்களா ஆ நாங்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நாங்கள் இப்போ புதுசாக ஒரு வீடு கட்டுறோம் இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே கட்டுறோம் அதுக்கு நிறைய பொருட்கள் வாங்க வேண்டியதிருக்கு உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது மணல் சிமெண்ட் கடைக்காரர்கள் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா ஆ ம் ஆ ஆ நீங்கள் வந்து எனக்கு மணலுக்கும் சிமெண்ட்டுக்கான உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய முகவரி மற்றும் அலைபேசி எண்ணை கொடுங்க நான் அவங்க கிட்டே பேசிவிட்டு எனக்கு அந்த இடத்துல விலை சரியானதாக இருந்துச்சுன்னால் வாங்குகிறேன் அதுக்கப்புறம் எங்கள் வீடு வந்து நாங்கள் எப்படி கட்டலாம்னு இருக்கிறோன்னா ஆ முதல் தளம் இரண்டாவது தளம் ரெண்டு அடுக்குகள் கொண்டதாக கட்டலாம்னு இருக்கிறோம் அந்த முதல் தளத்தில் இருந்து பில்லர் எழுப்புகிறப்ப அந்த கம்பிகள் வந்து நாங்கள் வந்து ஒரு தரமான கம்மியாக வாங்கி போட்டோம் இப்போ வந்து அதுக்கப்புறம் இது இரண்டு தளத்தையும் முடிச்சுட்டவொடனேயே அதுக்குள்ளே வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வந்து அழகு வீட்டை அலங்கரிக்கிற பொருட்கள்லாம் படங்களெலாம் வாங்கணுன்னால் ஏதாவது உங்களுக்கு கடை தெரியுமா வீட்டு அலங்காரப்பொருள்களில் இந்த கடிகாரம் கண்ணாடி அந்தமாதிரியும் ஆ அந்தமாதிரி ஏதாவது அழகு சார்ந்த பொருட்கள் இயற்கை காட்சி ஓவியம் இந்த குதிரைகளோடய ஓவியம் இதுபோல் ஓவியங்களெலாம் உங்களுக்கு வாங்கித்தரத்துக்கு தெரிந்த கடைகள் இருக்கிறதா ஆ ஆ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது நீங்கள் வீடு கட்டுறதுக்கு நீங்கள் ஏதாவது எனக்கு ஒரு சிறந்த சில ஆலோசனை கொடுக்க முடியுமா

வண்டி பார்க் பண்ணுற இடத்துல அதுக்கு மேல ஏதாவது வெயில் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது போடுறதுக்கு ம்

ஆ இந்தமாதிரி கட்டுறது வந்து எங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்குது நீங்கள் சொன்ன வழிமுறைக்கு நன்றி ஆ எங்கள் வீட்டில் வந்து இப்போ வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு தனித்தனி அறைகள் நாங்கள் சே கட்டிக் கொடுக்கறதா இருக்கோம் அந்த குழந்தைகள் இருக்கிற அறையுடைய கழிவறையிலேயும் கதவு வந்து இப்போ வந்து நிறைய விதவிதமாக குழந்தைகள் பார்க்குற படங்களிலேருந்து பீம் சுக்கி அந்த மாதிரியான ஆ பொம்மைகளோடய உருவம் பொறித்த அந்த கதவுகள் கிடைக்குமா உங்களுக்கு தெரிஞ்ச கடை ஆ ஆ இவ் இ இவ்வளோ நேரம் நீங்கள் எனக்கு இந்த ஆலோசனை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நான் உங்களை அப்புறமா சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ம் நன்றி வணக்கம்